சமையல் அப்படின்னு பார்த்தோன்னா சமையல் அப்படினு பார்த்தோம்னா ஒரு டிஷ் என்னடா குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிகழ்ச்சி அந்த குக் வித் கோமாளியில

சூப்பர் சூப்பராக எல்லா ரெசிபியும் சொல்லித் தருவாங்க அது ரெசிபிகள் வன்ட்டு அதில் வன்ட்டு புகழ் சிருஷ்டி பாலா மணிமேகலை அதில் வன்ட்டு செஃப் வன்ட்டு வெங்கட் பட் சாரும் ராமு சாரும் இருப்பாங்க வன்ட்டு எல்லாமே உப்பு கரெக்ட்டு எல்லாமே நீட்டாக சொல்லுவாங்க இது கரெக்ட்டாக இருக்கு இது தப்பு இது ஓகே இந்த மாதிரி எல்லா வாரம் நிறையா சொல்லுவாங்க நம்மளுக்கு எல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த சமையல் வன்ட்டு

அந்த சமயம் வன்ட்டு கரெக்ட்டாக இருக்கும் என்ன ரெசிபி எப்படி செய்யணும் அதை மாதிரி எல்லாமே கரெக்ட்டாக சொல்லித் தருவாங்க யூடுயூப்லையும் நிறையா வீடியோக்கள் போடுவாங்க இந்த மாதிரி நிறையா இருக்கு நம்ம அதை ஃபாலோவ் பண்ணோம்ன்னா நம்மளுக்கு சமையல் வரும் இப்போ செய்ய தெரியாதவங்களும் கற்றுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ஷோ வன்ட்டு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நம்ப எப்படி கேக் செய்யணும் எப்படி ரவா லட்டு செய்யணும் லட்டு எப்படி செய்யணும் உப்மா கூட எப்படி இப்போ செய்யிறது அப்புறம் புளிக்குழம்புல புளியே ஊற்றாம எப்படி புளிக்கொழம்பாக வரும் இந்த மாதிரிலா எல்லா நிறையா சொல்லி தருவாங்க அப்புறமேட்டுக்கு பிரியாணி எப்படி செய்யணும் எது போட்டா எப்படி டேஸ்ட் வரும் அதா மாதிரிலா நிறையா சொல்லுவாங்க

எக் ரைஸ் எப்படி செய்யணும் தக்காளி சாப்பாடு எப்படி செய்யணும் புதினா ரைஸ் எப்படி செய்யணும் நிறையா இருக்கு அப்புறமேட்டுக்கு குளிர்பானங்கள் டேஸ்ட்டியாக எப்படி செய்யணும் இதை மாதிரிலா நிறையா இருக்கு அதெலாம் சொல்வாங்க இந்த நிகழ்ச்சி பார்த்து எந்த சமையல் குறிப்புகள் வன்ட்டு நான் ரொம்ப கன்ட்டினியூஸ் பண்ணிவிட்டு இருக்கேன் நீங்களும் இதே ஷோ குக் வித் கோமாளி இதே ஷோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பளுக்கெல்லாம் எல்லாமே நீட்டாக சொல்லுவாங்க அதான்